நான் வந்து நிறைய நாவல்ஸ் புக்ஸலாம் படிச்சு பழக்கம் இல்லை பட் ஆனால் எனக்கு நியாபகம் இருக்கு ஒரு புக் அதோடைய நேம் கூட எனக்கு நியாபகம் இல்லை தட் வாஸ் லைக் அதோட மாரல் என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு நாய் வந்து வளப்பார் ஸோ அந்த நாய் வளர்த்து ஆனால் அந்த நாய் வந்து அவரை ரொம்ப பாசமாக வளர்ப்பாரு ஒன்ஸ் அவ அந்த நாய் வந்து அவர் அங்கே அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெயில்வே ஸ்டேஷனில் வந்து ஏறி ரெயில்வேயிலதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கே போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரம்போது டி எப்போவுமே வந்து அது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கூட வந்து நின்று வெயிட் பண்ணி அவங்கள ஏற்றி விட்டுட்டு அது அங்கேயே இருக்கும் அவங்க வந்து வேலை முடிச்சிவிட்டு வர வரக்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குமா அப்புறோம் அவங்க வந்தவொன்னே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த நாயை கூட்டிகிட்டு போயிருவாங்க இதான் அதோட ரொட்டின் அது போ போன்னு சொன்னாலும் போகாதான் இப்படி இருக்கையில் ஒரு சமயத்தில் அவர் ஏதோ ஒரு சம்திங் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு படிச்சு ஏதோ ஒரு விபத்தில் வந்து அவர் இறந்து போயிடுவாரு எறந்து போயிவிட்டு அதாவது காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் போனவர் எங்கே எதில எதுலையோ ஒரு விபத்தில் இறந்து போயிடுவார் ஈவ்னிங் வரவே இல்லை ஏன்னா அவர் அவரோட பாடிலாம் வீட்டுக்கு அரைவ்டு ஆயிடுச்சு அவர் செத்துட்டாங்க அவருக்கு இறுதி சடங்கலாம் செஞ்சாச்சு ஆனால் அந்த நாய்க்கு அது எதுவுமே தெரியலை அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துயிருந்ததுக்கு வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே படுத்துயிருக்கு அங்கேயே படுத்து கடைசி வரையும் அது அங்கேயே வெயிட் பண்ணி அங்கே அதுவே சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம அவ அந்த ஓனரை பார்க்காம அங்கேயே வந்து இறந்து போச்சாம் அங்கேருந்து அதை எடுக்காம அதே இடத்துல அதை புதச்சிட்டாங்கன்ற மாதிரி சம்திங் அந்த புக்ஸ் அப் அந்த இந்தளவுக்கு நன்றி உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன என்னைய உணர்ச்சி வசப்படுத்தியது வந்து அந்த புக்குதான் நான் மோஸ்ட்லி நிறைய புக்ஸ் படிச்சதில்லை இந்த புக்குதான் வந்து என்ன உணர்ச்சி வசப்படுத்திய புக்